சமீபத்தில் சுற்றுலா பயணிகள் வரவு வந்து அதிகரித்துள்ளதான்னு கேட்டிங்கனால் கண்டிப்பாக அதிகரித்துள்ளது தான் குறைஞ்சு குறைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னால் இப்போ இருக்கற ஜென்ரேஷன் ஜெனரேஷன் வந்து மக்கள் ஸ்ட்ரென்த்து அதிகமாகிட்டாங்க ஸ்ட்ரென்த்து அதிகமானதுமில்லாமல் ஃபஸ்ட்டெல்லாம் நைன்ட்டீஸ் கிட்ஸாக இருக்கிறவங்கள்லாம் சுற்றுலா போகிறது வந்து எப்பாேவது ஒரு நாள் தான் போவாங்க அப்போது வந்து வசதி அதிகமாக இருக்காது ஸ்பெசிஃபிக் ஃபெசிலிட்டி அதிகமாக அது அப்போ அதிகமாக இருக்காது இப்போ எல்லா இடமும் சுற்றுலா முக்கால்வாசி மலைகள் சைடு எல்லாம் இருக்கிற ஃபால்ஸு அருவி எல்லாம் எல்லாமே இப்போ சுற்றுலா தலமாகிட்ச்சி அப்படிங்கும் போது நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லா தலத்துக்கும் போய்விட்டு தான் பார்த்து என்ஜாய் இப்போ வந்து சும்மா என்ஜாய் பண்ணிவிட்டு தான் வர்றாங்க அப்படி பார்க்கும் போது இப்போ இருக்கற ஜென்ரேஷன் வந்து ஸ்ட்ரென்த்து அதிகமானதுனால் இப்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனெலாம் வந்து நிறையா பேர் காலேஜு அப்போ வந்து காலேஜு அதிகமாக அதிகமாக படிக்க மாட்டாங்க அப்படியே படித்தாலும் காலேஜு பசங்கள் சேர்ந்து அப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து மக்கள் தொகை வந்துட்டு கம்மி தான் இப்போ வந்து எல்லா எல்லாமே அதிகம் இப்போ காலேஜ் கட்டடிச்சுட்டு கூட போய் சுற்றுலா பய சுற்றுலா தலங்களுக்கு போய் மாணவர்கள் வந்து சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களில் போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க அப்படி பார்க்கும்போது அதிகரித்துள்ளது தான் இது வந்து எப்படி சமூகத்தை பாதிக்கிதுங்கிறதுனா சமூகத்தை பாதிக்கிறது வந்து இப்போ எல்லா இடமும் சுற்றுலா தலமாக கொண்டு வந்தது தான் அது தான் சமூகத்தை பாதிக்குது அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சுற்றுலா தலங்கள் வந்து பாதுகாப்பானதாக இல்லாமல் இருக்குது அருவி ஒவ்வொரு அருவி இதெல்லாம் பாதுகாப்பானதாக இல்லாமல் இருக்குது அதனால் அதுதான் சமூகத்தை பாது பாதிக்குது இதெல்லாம் வந்து